மேம் ஆ மேம் இல்லை இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலியில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ எனக்கு டைவர்ஸ் வேணும் மேம் கண்டிப்பாக இல்லை மேம் நான் ஆ மேம் ரீசன் என்னென்னா இப்போ என்னுடைய வயது வந்து பத்தொன்போது தான் மேம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரவங்க சொல்லியும் அப்பா அம்மா ரொம்ப என்ன கட்டாயப்படுத்தி வந்து என்னுடைய சொந்தத்தில் மாமா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது இப்போ ஆ எனக்கு இப்போ ரொம்ப படிக்கணும்னு ஆசை நிறைய கனவுகள்லாம் இருக்குது லட்சியங்கள்லாம் இருக்குது இப்போ அவருக்கு பண்ணி வச்சிட்டாங்க அவர் என்னென்றாரு நீ படிக்க வேணாம் வேலைக்கும் போக வேணாம்றாரு ஆனால் இது எனக்கு ரொம்ப ஏதோ போட்டு அழுத்தின மாதிரி ஏதோ ஒரு கட்டிப் போட்டமாதிரியே இருக்குது மேம் அதனால் எனக்கு இது பிடிக்கல இந்த வாழ்க்கையே பிடிக்கல அதனால் எனக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக வேணும் மேம் ரெண்டு வருடம் ஆகிடுச்சி மேம் இல்லை ரொம்ப ட்ரை பண்ணினேன் இருந்தாலும் சரி ரொம்பவே ஏதோ அந்த குடும்பத்துள்ளயே எதோ கட்டிப் போட்டமாதிரி ஏதோ கூண்டுள்ள இருக்கற மாதிரி ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நான் இப்போ தான் சரி ஸ்ட்ராங்காக இருக்கற நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு அவர் இன்ஜினியரிங் மேம் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம்

ம் ஓகே மேம் அப்போ கண்டிப்பாக கிடச்சிடும் இல்லை மேம் ஆ ம் ம்

ஆ ஆ கண் ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் தேங்க்ஸ் மேம் ஆ தேங்க்யூ மேம்